எங்கள் வீட்டில வந்து தொடர்ந்து வந்து கத்தரிக்காய் குழம்பு வச்சி எங்கள் அம்மா வந்து கருவாட்டு குழம்போட கத்தரிக்காய் ரெண்டுமே சமைச்சா அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும் அது ஒரு பழைய ஒரு உணவு அதே சமயத்தில் வந்து பழமைவாய்ந்த உணவு அது வந்து நல்லா ஒரு மனிதனுக்கு வந்து கத்தரிக்காய்னால் நல்லா ஆரோக்கியம் இருக்குதுன்னு சொல்லி கத்தரிக்காய் குழம்பு வைப்போம் அதே சமையல் கொள்ளு பருப்பு வைப்போம் காட்டில் விளையிற கொள்ளை கொண்டு வந்து பச்சை கொ கொள்ளை வந்து அரைத்து அதில் வந்து சாறு வச்சி கொடுப்போம் தொடர்ந்து அப்பறம் அதே மாரி வந்து நம்ம கொத்தமல்லி டீ தான் குடிப்போம் நாங்கள் கொத்தமல்லி டீ சிறப்பாக இருக்குது ஏதாவது ஒடம்பு சரியில்லாகட்டுன்னால் இஞ்சி டீ கொத்தமல்லி டீ எல்லாம் குடிச்சால் சிறப்பா இருக்குது அப்பறம் அகத்தி கீரையின்னு சொல்லுவாங்கள் அதகத் அகத்தி கீரை வந்து வாரம் ஒரு தடவை நாங்கள் சாப்பிடுவோம் அதே சம் அதே மாரி வந்து தக்காளி சாதம் தான் எங்களுக்கு சாதாரணமாக திடீர் திடிர்னு த சமைச்சி நாங்கள் சாப்பிடுவோம் அப்பறம் அதேபோல் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டமுன்னால் மனுஷனுக்கு வந்து பாரம்பரிய உணவு என்னென்னு கேட்டமுன்னால் தண்ணீரை ஊற்றி பு புளித்து அதை வந்து புளித்த இது சாப்பாடுன்னு பழைய சாதன்னு சொல்லுவாங்கள் அதைத்தான் நாங்கள் அதிகமாக குடிப்போம் ஆனால் அந்த அது சாப்பிட்றதுனால உடம்புக்கு வந்து நல்ல ஒரு சுவையாக இருக்குது என்னென்னு கேட்டமுன்னால் உள்ள இருக்கிறது பூராக வெளியே சீக்கிரமாக ஏறும் அந்த உடைய சத்துக்கள் வந்து கம்மங்கூழ் மாதிரி நல்ல ஒரு சத்துக்கள் கிடைக்கும் பழைய உணவு வந்து தண்ணீர்ல ஊற்றி வச்சி கூழ் மாரி குடிக்கிற ஒரு நல்ல உணவு அதே சமயம் வந்து நமக்கு இந்த காலையில் வந்து அதை குடிச்சால் நல்லது யா காலையில் அதை நாங் குடிச்சிருவோம் அப்புறோம் அதுக்கு பிறகு வந்து பொழுதானதாக வந்து சமைத்து நல்ல முறையாக சூடாக சாப்பிடுவோம் அதே சமயம் ஆனால் நாங்கள் கீரையை அதிகமாக சேர்த்துப்போம் அகத்தி கீரை இந்த சிறு கீரை பெரு கீரை அப்படின்னு சொல்லி நிறைய கீரை இருக்குது இன்னும் வந்து அருகம்புல் உடைய ஜூஸ்ஸு தொர தொடர்ந்து குடிப்போம் அதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லிக்கிறாங்க அதன் மூலமாக நாங்கள் குடிச்சிக்குவோம்